ஹலோ நாங்கள் வந்து குவாக்குடிலேர்ந்து சந்தனமேரி பேசுகிறோம்மா அதாவது எங்கூரில் வந்து ரொம்ப குடிநீர் பிரச்சினையா இருக்குது ஆ நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்கு தண்ணி வந்து அடிக்கடி வரமாட்டேக்குதுங்க மேடம் தண்ணி வந்து சுத் சுத்தமாக சுத்தமாலாம் வர மாட்டுது தண்ணி ஒரு மாதிரி மஞ்சளாக கலராக ஒவ்வொரு நேரம் பச்சையாக வருது ஒரு நேரம் மஞ்சளாக வருது வருது ஓ ஒரு நேரம் மண்ணு கலந்த தண்ணி மாரி செம்மண் கலரில் வருது அதனால சுத்தமாக சுத்தமில்லாமா வருதுங்க மேடம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம்

சரிங்க மேடம்

ஆ ஆ சரிங்க மேடம் கொஞ்சம் ரொம்ப கிராமத்தில் வந்து சளி அடிக்கடிப் பிடிக்கறதும் வியாதி காச நோய் வருது அதனால தான் அது நாங்கள் ஒரு ஆயிரம் நாங்கள் ஒரு இருபதாயரம் பேருனாலும் இருப்போங்க மேடம் ஆயிரம் குடி ஆ ம் ஆ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் ஆ